ஆ ஆமாம் தம்பி ஆட்டோ தான் என்ன வேணும் எங்கே போகணும் நீங்கள் ஆ தம்பி ஒன்றும் இல்லை தம்பி இங்கே நம்ம நான் இங்கே ஸ்ரீராம் நகரில் தான் இருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நான் அங்கே வந்துடுறேன் இப்போ எத்தனை பேர் தம்பி நீங்கள் போகிறீங்க ஆ சரிப்பா நம்ம ஆட்டோவில் உட்காந்துருலாம் நீங்கள் ரெடியாக இருங்க ஒரு நூற்றம்பது ரூபா ஆகுண்ணே ஆ சரி தம்பி சரி நூறுரூவா போட்டுக்குவோம் சரி நீங்கள் வாங்க நான் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நான் அங்கே வந்துடுறேன் நீங்கள் காலேஜு வாசலிலே இருங்க சரியா